வணக்கம் மேடம் ஜனப்ரியா சூப்பர் மார்க்கெட் சொல்லுங்கள் மேம் சரிங்க மேம் ஆமாம் மேம் இருக்கு இருக்கு மேம் இருக்கு மேம் ஒரு அரை மணி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடும் மேம் ஆ ஓகே மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே சரிங்க மேம் சரிங்க மேம் உங்கள் அட்ரெஸ் மேம் நான் கம்பன் நார்த்துனு சொன்னீங்க ஓகே மேம் ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே ஓகே ஆமாம் மேம் ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து இப்போது நம்ம கஸ்டமரு கார்டு எதுவும் வச்சிருக்கீங்களா மேம் சரிங்க மேம் கஸ்டமர் கார்டு வச்சிருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு இருபது பெர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுக்குறோம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் சரிங்க மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே ஓகே கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் ஓகே ஓகே நன்றி இல்லை மேம் இன்னைக்கு தான் ஃப்ரெஷாக வந்தது மேம் நாங்கள் உங்களுக்கு நல்ல முறையாக பண்ணித்தறோம் மேம் ஓகே மேம் நன்றி மேம்